தமிழ் என்பது நம்ம தாய்மொழிங்கள் நம்ம வயிற்றில் நம்ம அம்மா அம்மாவோடய கருவில் இருக்குபோதே வெளிய வரும் மொழி முதல் மொழி அம்மா வந்துட்டு தமிழ் தாய்மொழி அதைப் பற்றி நான் கண்டிப்பா சொல்லுவேங்க உலகின் மூத்தமொழி தாய்மொழி தமிழ் தமிழ் பற்றி சொல்லலுனா சொல்லிகிட்டே இருக்கலாங்க தமிழ் தமிழ் எங்கே இருந்தாலும் தமிழ் பெயரில் தமிழ் ஊரில் தமிழ் தமிழ் உலக மொழியே அறிவிச்சுருக்காங்க